எனக்கு பிடித்த தற்காப்பு கலை வந்து குத்துச்சண்டை அதில் வந்து யா எந்த தற்காப்பு கலைஞரை பிடிக்குன்னா மேரிகோம் அப்டிங்கிறவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் வந்து தொடர்ச்சியாக அஞ்சு முறை வந்து தங்கம் பதக்கம் வாங்கியிருக்காங்க இப்படி வாங்கிற ஃபர்ஸ்ட்டு இந்திய வீராங்கனை வந்து மேரிகோம் தான் அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருவதில் வந்து பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க பத்மவிபூஷன் பத்மஸ்ரீ அந்தமாதிரி இந்திய விருந்து விருதுகள் வந்து இந்தியாவோடயா உயரிய விருதுகள் நிறையா வாங்கியிருக்காங்க இவங்க வந்து பிரெக்னென்ட்டா இருந்து குழந்தை பெற்றதுக்கு அப்பறம் கூட குத்துச்சண்டை போட்டிகளில் வந்து கலந்துக்கிட்டு தங்க பதக்கங்கள் வந்து வென்றிருக்கிறாங்க